நான் வேலை நிமித்தமாக சேலம் பக்கத்தில் இருக்கிற பூலாறு பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் காலத்தில் உயர் அழுத்த மின் பாயிண்ட் உடைய சுவிட்ச்ச ஓப்பன் பண்ணும் போது ஒரு காலையில் ஒரு பத்து மணி வாக்கில் கையில் பாதுகாப்பு சாதனங்களை சரியாக பயன்படுத்தாதனால பெரிய விபத்துக்குள்ளானேன் விபத்துக்குள்ளாகி நான் பொழைச்சதே ஒரு தலை தப்பினா தம்புரான் புண்ணியம்ன்ற கதையுமா நான் வந்து பெரிய விபத்தில் இருந்து தப்பித்தேன் அதற்கு பின்னாடி ஏற்காடு பகுதியில் வந்து ஒரு இரவு நேரத்தில் லாரியில் வரும் போது ப்ரேக் ஃபெய்லியர் ஆகி நான் வந்து லாரியில் இருந்து குதித்து எந்த ஒரு சிறு காயமும் இல்லாமல் தப்பித்தேன் அந்த அது அந்த மின் வாரி லாரியாகப்பட்டது ஒரு ஹேர்பேன் பெண்டில் வந்து த கவுந்து அந்த ட்ரைவர்லாம் இறந்து பெரிய விபத்தானது அந்த மாதிரி விபத்தில் இருந்து தான் நான் தப்பித்தது வந்து எனக்கு பெரிய ஒரு சாகசமான நிகழ்ச்சியா இருக்கும் அதே காலத்தில் நான் இன்னும் அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச காலத்திலலாம் நான் ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த வீட்டு உள்ளே ஒரு கொழந்த படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் கிரா குக் குக் கிராமத்தில் திடீர்னு அந்த வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிடுச்சு அக்கம் பக்கத்தில் அப்போ திடீர்னு தண்ணி வசதி அந்த வசதிலாம் எதுவுமே இருக்காது அப்படி இருக்கிற காலத்தில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கிற காலத்தில் அந்த வீட்டு மேலே ஏறி அந்த பனை ஓலை எல்லாம் நான் ஒருத்தனே பூரா இழுத்து இழுத்து நெருப்போடு போராடி அந்த இழுத்து அந்த கொழந்தைய காப்பாத்தினதுலாம் எனக்கு அது ஒரு சாகசம் நெ நிறைந்த ஒரு செயலாக நான் எண்ணி பார்க்குறேன்